நான் கஸ்டமருங்க நான் செஞ்சிலிருந்து பேசுறேன் எனக்கு வந்து உங்கள் ஹோட்டலில் என்னென்ன இருக்கு

சரி சார்

சரி சார் எனக்கொரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு வேணும் அஞ்சு பார்சல் எடுங்க மட்டன் பிரியாணி வஞ்சர மீன் வறுவல் ஆ சரி எனக்கு சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் நீங்கள் பார்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை உங்களுக்கு நான் கொடுத்துடுவேன் சார் ம் சரி ஆ சரி ரொம்ப தேங்க் யூ சார்